புதுசாக பிறந்த கொழந்தைங்களுக்கு வந்து முதல் ஆண்டில் என்ன பல்வேறு சடங்குகள் செய்வாங்க ஸோ மூணு மாதத்துல பார்த்தீங்கனா அவங்களுக்கு அவங்களோட பேர் சூடுவாங்க அவங்களுக்கு அவுங்க ஜாதக ரீதியாக என்ன எழுத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி பேரை வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் பதினோராவது மாதத்துல வந்து அவங்களுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த முடி இருக்கும் தலைமுடி ஸோ அதை வந்து மொட்டை அடிச்சுட்டு காது குத்துவாங்க ஸோ இது வந்து ரெண்டாவது சடங்கு முக்கியமாக இந்த ரெண்டு சடங்கு தான் நிறையா நிறைய பேர் காமனாக பண்ணுவாங்க ஸோ இதை தவிர ஃபர்ஸ்ட்டு வருஷத்தில் வந்து அதிகமாக சடங்கு எதுவும் இருக்காது